பொதுவாக அரசியல் வந்து கட்சி ஆரமிக்கிறப்போ ஜா கொள்கை எல்லோரும் சொல்றாங்க கொள்கையெல்லாம் சொல்றாங்க ஆனா கொஞ்சம் நாள் ஆக ஆக ஃபாலோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுலாம் தெரியிலை இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கே பார்த்தீங்கன்னா எல்லோருமே அரசியல் கட்சிகள் நிறைய இருக்குது அதில் ஜாதி ரீதியான கட்சிகள் நிறைய இருக்குது பொதுவாக வ ஜாதி மதத்தை வச்சு தான் ஒவ்வொருத்தங்களும் அப்படியே ஃபஸ்ட்டு வந்து கொள்கை அரசியல்னு அப்படி தான் ஆரமிக்கிறாங்க ஆனால் போகப் போக பார்த்தீங்கன்னா ஜாதி ரீதியாக மத ரீதியாகவும் கண்டிப்பாக எல்லோரும் தனித் தனியாக போயிடறாங்க அது மாதிரி நிறைய கட்சிகளிருக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்லை பொதுவாக இந்திய அளவிலேயே ஜாதி ரீதியான கட்சிகள் தான் நிறைய இருக்குது நிறைய இருக்குது அதை வந்து வணிகமாக்குறது அது வந்து அவங்க அவங்க டேலண்ட்டுக்கு அவுங்கவங்களோட எந்தளவுக்கு ஏமாற்ற முடியுமோ இல்லை எந்தளவு சொல்ல முடியுமோ அது வந்து அவங்க அது மாதிரி கொண்டு போயிடறாங்க ஆனால் நிறைய பண்ணுறாங்க ஜாதி ரீதியாக தாங்க நிறைய வருது அப்படி தான் மத ரீதியாக எல்லோரும் தனி தனியாக பிரிச்சுட்றாங்கங்க வணிகர் டேரெக்டா அதை வணிக ரீதி அப்புடின்னு சொல்ல முடியாது ஆனால் இன்டேரெக்டாக அதில் வணிக ரீதியாக தான் இருக்குது உள்ளுக்குள்ளே தனக்கென்ன லாபம் இப்போ நமக்கு என்ன லாபம் நம்ம கட்சிக்கு என்ன லாபம் அந்த மாதிரி தான் கொண்டு போயிடறாங்க இப்போ அந் தமிழ்நாட்ட பொறுத்தளவுக்கு எல்லாமே அப்படி தான் இருக்குது அவங்கவுங்க சுய லாபத்தை தான் பார்க்கறாங்க அரசியல்னு உள்ளே வந்துட்டு பட் இண்டிவிஜுவல் பா இண்டிவிஜுவலா அவங்க டெவலப் ஆயிடறாங்க அப்படி தான் நடந்துக்கிட்டிருக்கு தமிழ்நாட்ல